ஹலோ சங்கர் அண்ணா ஆட்டோ வா அண்ணா நான் தாண்ணா ஜெயந்தி பேசுகிறேன் அண்ணா மதியம் ஒரு மூணு மணிக்கு உங்கள் ஆட்டோலேருந்து சவுகார்பேட்டில் வந்து இறக்கிவிட்டு போனீங்கல ஆம்மாண்ணா அண்ணா என் பரிசும் மொபைலும் உங்கள் கார்லயே நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லைண்ணா என்னோட ட்ராவல் பையில் தான் வச்சுருந்தேன் அது ஏதோ எப்படியோ மிஸ் ஆகிருச்சு போல உங்கள் பேக் சீட்டில் கொஞ்சம் பார்க்க முடியுமா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா கார் கார் பார்க்கிங்கில் இருக்கா ஓகே அண்ணா கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா நான் லைன்லேயே வெயிட் பண்ணுறேன் சொல்லுங்கண்ணா எனக்குத் திருப்பி வேணும் நீங்கள் எப்போ வருவீங்கள் இல்லாட்டி நான் கூட பல்லாவரம் வரேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டா அங்கே வந்துடுறீங்களா பல்லாவரத்தில் ஏதாச்சும் ஒரு லேண்ட் மார்க் சொல்லுங்கள் நான் அங்கே வந்து நின்றேன் நீங்கள் அங்கே வந்துருங்கள் பல்லாவரம் ஆப்போசிட்டில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேக் கடை இருக்குது பெஸ்ட் சீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேக் கடை அந்தக் கடை கிட்ட நீங்கள் வந்துருங்கள் நானும் வந்தடுறேன் அரவுண்ட் ஒரு பைவ் ஓ கிளாக்குக்கு நான் வந்துடுறேன்னா நீங்களும் வந்துருங்கள் ஐயோ சாரிண்ணா ஏதோ ஒரு கவனத்தில் நான் மறந்து விட்டுட்டேன் போயிட்டேன் ஆமாம் நீங்கள் தெரிஞ்ச அண்ணனா இருக்கிறதுனால ஏதோ எனக்கு ப்ளஸ்சா போயிடுச்சு இதே வேற யாராச்சும் இருந்துருந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்யூணா